விவசாயிகள் அல்லது கொல்லைப்புற கோழி பராமரிப்பாளர்கள் அவங்களோட கோழிகள வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பத்து கோழிக்கு வந்து ஒரு சேவலை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சேவலை வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதோடு இனப்பெருக்கத்தோட செய்யும் போது அது வந்துட்டு இனப்பெருக்கம் செய்யும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு இயற்கையாக வளர்ற கோழிய வந்து வளரவிடாமல் அது சீக்கிரம் மந்து வயது அடையணும் சொல்லிவிட்டு தடுப்பூசிகளை கெமிக்கல் கடந்த தடுப்பூசிகளை போட்றதுனால் அந்த கோழி வந்து அந்த அடைக்காக்கும் அந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறது வந்துட்டு நான் பல நாட்கள் நீடிக்குது அப்படின் சொல்கிறாங்க இதனால் வந்துட்டு ஹெல்த்தியான தரமான கோழிகள் வந்து கோழி குஞ்சுகள் வந்துட்டு உருவாக்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விவசாயிகள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்மளோடைய பலனை மட்டும் பார்க்காம அதை யூஸ் பண்ணுற மக்களோடய நலன் கருதியும் வந்துட்டு சில முடிவுகளை வந்து எடுக்கணும் அதனால் வந்துட்டு அவங்க வந்து இயற்கையான முறையில் வந்து இதை பண்ணும் ஆனாலும் வந்து விவசாயிகளாக இருக்கட்டும் இல்ல இது வியாபாரிகளாக இருக்கட்டும் அவங்களோடய நிலை கருதி இந்தமாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க ஸோ அதை எந்த எந்தெந்த மாதிரி இந்த இனப்பெருக்கத் திட்டங்களுக்கு என்னென்ன மாதிரி துணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ நான் முன்னையே சொன்னமாதிரி பத்து கோழி இருந்திச்சின்னால் அதுக்கு ஒரு சேவலை வந்து போடுவாங்க இனப்பெருக்கத்துக்காக ஸோ அதில் அது அது அந்த சேவல் வந்துட்டு அந்த உடல் சார்ந்தும் சரி அதோடய பழக்க வழக்கங்கள் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் வந்துட்டு கோழியோட இனப்பெருக்கம் செய்யும் போது தரமான ஹெல்த்தியான கோழிக்குஞ்சிகள வந்து உருவாக்க முடியும் அதனால் விவசாயிகள் வந்துட்டு இந்தமாதிரி இனப்பெருக்கத் திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தும் போதும் சில வகை பரிந்துரைகளும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து வடிவமைத்துக்கணும் ஸோ இந்த ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலாக இருக்க நிறைய திட்டங்களை வந்து அரசு சார்பிலும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இயற்கை முறையில் உருவாகின தீவனங்களும் சரி இயற்கை பராமரிப்பு முறைகளும் சரி அவங்க வந்துட்டு சொல்லிகிட்டுத்தான் இருக்காங்க ஸோ அதை வந்து விய விவசாயிகளும் வியாபாரிகளும் அதை கொஞ்சம் கவனித்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இனப்பெருக்கத் திட்டங்களை வகுத்து தரமான ஹெல்த்தியான கோழிகள வந்துட்டு மக்களுக்குக் கொடுத்து அவர்களோட நலத்தையும் வோட நலத்தையும் பாதுகாப்பையும் வந்து உறுதி செய்யணும்